சார் இந்த நாகப்பட்டினத்தில் எந்த ஹோட்டல் பெஸ்ட்டாக இருக்குமா சார் ஃபுட் ஆர்ட்ரு பண்ணுறதுக்கு ஆ எஸ் நாகப்பட்டினம் செட்டிநாடு ஹோட்டல் நான்வெஜ் இருக்கில பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அங்கே ஃபுட்டு என் எல்லாம் இருக்குமா அங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குமா என்ன மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும் கார்லிக் சிக்கன் பட்டர் சிக்கன் ந நாண் இதெலாம் இருக்கும் ஓகே சிக்கன் பிரியாணி மட்டன் கிரேவியெலாம் இருக்கும் மற்றபடி இதெலாம் எப்படி சார் அட்மோஸ்பியர் எப்படி சாரிருக்கும் பெட்ராக இருக்கும் ஓகே ஓகே காஸ்ட்வைஸ் பார்த்தீங்கன்னா பிரைஸஸ் வந்து நார்மலாக இருக்குமா மாட்ரேட்டாக இருக்குமா எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிரைஸ் வந்து ஓரளவு மாட்ரேட்டாக தான் இருக்கணும் காஸ்ட்லியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது காஸ்ட்லியாக இருந்தாலும் ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கணும் ஃபுட்டு நல்லாயிருந்தா எவ்வளோ வேணால் அமோண்ட் பே பண்ணலாம் நாகப்பட்டினம் சரோண்டிங்கில் வந்து செட்டிநாடு ஹோட்டல் தான் பெஸ்ட்டுன் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அந்த ஹோட்டலில் சாப்பிட்லான்ருக்கேன் பட் அந்த ஹோட்டலை பற்றி எந்த ஐடியாஸும் எனக்கு தெரில வந்து மேபி நீங்கள் ச இந்த ஊர்காரங்களா இருக்கனால் இங்கே சாப்பிட்ருக்கலாம் உங்களுக்கு எந்த ஏதுன்னு தெரியும் வந்து அதனால் வந்து இப்போ நீங்கள் நீங் கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு நான் வந்து அந்த ஹோட்டலில் போயிட்டு ஃபுட்டு வந்து பர்சேஸ் பண்ண ஆரமிப்பேன் ஃபர்தராக என் ஃபேமிலியும் கூட்டு வந்து அங்கே சாப்பிட வைக்க ஆரமிப்பேன் வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து நேரிலே போய் சாப்பிட்லாம் இல்லாட்டி வந்து ஆன்லைன் ஆர்டரான ஸ்விக்கி ஸொமேட்டோவில் கூட நான் ஆர்ட்ரு பண்ணி சாப்பிடுவேன் எனக்கு அது பிடிக்கும் ரொம்ப நீங்கள் சொல்கிற ஃபீட்பேக் வெச்சு தான் வந்து அந்த ஹோட்டலில் நான் சாப்பிட்லாமா வேணாமான்னு முடிவெடுக்கணும்